நான் புதுசாக வந்து நிறைய ட்ராயிங் பண்ணேன் எனக்கு நிறைய ட்ராயிங் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை அது வந்து எனக்கு அப்போயிலேந்தே ரொம்ப இருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸெலாம் நான் சின்ன சின்னதாக வரையும் போது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இதை வந்து நான் நல்லா பண்ணணும் ரியலாக பண்ணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை எப்படின்னால் ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி மௌண்டன் இருக்கற மாதிரி கீழே ரிவர் இருக்கற மாதிரி சைடுலலாம் சின்ன சின்ன புல் அந்த மாதிரி இருக்கற மாதிரி ரியலாக வரையணுன்னு ரொம்ப ஆசை நிறைய பிச்சரில் பார்த்துருக்கேன் இதை எப்புடிறா வரைகிறது எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியல அதனால் நான் என்ன பண்ணேன் யூடியூபில் ஸர்ச் பண்ணேன் எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக பென்சில் ஆர்ட்டில் அது மாதிரி நான் யூடியூபில் ஸர்ச் பண்ணி ஈஸியான டிப்ஸ்லாம் நிறைய பேர் சொன்னாங்க அதை நான் அதை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி நல்லா சூப்பராக வந்துச்சு எனக்கு ட்ராயிங் நெக்ஸ்ட்டு நான் வரைஞ்சது வந்து ஒரு கடலில் ஓரமாக ஒரு படகில் ரெண்டு பேர் உக்காந்துருக்க மாதிரி சைடில் ட்ரீஸ் அதை மாதிரி இருக்கற மாதிரி வரையணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதையும் நான் யூடியூபில் தான் நான் ஸர்ச் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக பண்ண சொல்லி தந்தாங்க அந்த க்ரீ ப்ளூ கலர் பேப்பர் இருக்குது என்கிட்ட காசு இல்லை எங்கள் வீட்டில் அதனால் நான் என்ன பண்ணேன் அவங்க சொன்ன டிப்ஸ் என்னன்னா ஒரு ப்ளூ இங்க்கை வந்து டார்க்காக லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை ஃபுல்லாக பெயிண்ட்டில் பண்ணி காய வச்சுட்டு அப்புறம் பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்து படகு மேலேயும் இங்க்கை ஒரு மூடியில் ஃபில் பண்ணிவிட்டு அதை தொட்டு பிரஷ் பிரஷ்ஷில் வரைஞ்சால் ஈஸியாக இருக்கும் சொன்னாங்க அதை ஃபாலோ பண்ணி நான் வரைஞ்சேன் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு நெஸ்ட் வந்து ஒரு பீக்காக் வந்து காட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டில் தனியாக நிற்கிற மாதிரி ஒரு மரத்தில் உட்காந்துருக்க மாதிரி வரையணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதை வந்து என் சீனியர் ஒரு அண்ணன் இருக்காங்க அந்த அண்ணன்கிட்ட கேட்டு வரையணுன்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன் போய் கேட்டேன் அந்த அண்ணனும் சொல்லிக் கொடுத்தாங்க அதே மாதிரி டக் ஃபஸ்ட்டு சைடில் வரையணும் அப்புறம் நடுப்புற வரையணும் அந்த மாதிரி சொல்ல சொல்ல இப்படி தான் வரையணுமா அப்படி தான் வரையணுமான்னு நமக்குள்ள ஒரு இண்ட்ரெஸ்ட் வந்து வரைய ஆரம்பிச்சேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சுருந்துச்சி அது மாதிரி வரையும் போது ஒரிஜினலாகவே இருக்க மாதிரி இருந்துச்சு அது ரொம்பவே பிடிச்சுருந்துச்சி அடுத்து என்னன்னால் எனக்கு வந்து இந்த கண் வரையணும்னு ரொம்ப ஆசை நான் ஃபஸ்ட்டில் ட்ராயிங் வரைய ஆரம்பிச்ச போது வந்து க்ளோஸில் மூடியிருக்க மாதிரி தான் நான் வரைஞ்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு ஓபன்னில் வரையணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் என்ன பண்ணேன்னால் ஓபன்னில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் வந்து யூடியூப் தான் இதுக்கும் போனேன் யூடியூபில் போயிட்டு என்ன பண்ணேன்னால் ஓபனில் வச்சு எப்படி ஐஸ் வரைகிறதுன்னு கண் வரைகிறதுன்னு ரொம்ப தேடி தேடி ஈஸியாக வரைகிறதுக்காக ஒரு டிப்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் அதை வந்து என்ன பண்ணேன்னால் வச்சு அவங்க சொன்ன மாதிரி மெத்தடில் வரைஞ்சால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கும் ரொம்ப பிடிச்சுருந்துச்சி இது மாதிரி நம்ம தெரியாததை கற்றுக்கறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சுருந்துச்சி ஆன்லைனில் தான் இது எல்லாமே முடிஞ்சுச்சு நேரில் கிடச்ச அனுபவத்தை விட எனக்கு ஆன்லைனில் கிடச்ச அனுபவம் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இது எல்லாமே நான் வந்து இப்போ ரீசண்ட்டாக பண்ண ட்ராயிங்ஸ் ஐ லவ் மை ட்ராயிங்ஸ்